எங்கள் ஊரில் டிரைஸம் மாதிரி ஒரு சென்டர் நடத்தினாங்க அங்கே ஒயர் கூடையெல்லாம் ப பின்னிப் பழக்கி விட்டாங்க கைவினைல் பொ கைவினைப் பொருட்களெல்லாம் பழகினோம் அப்புறம் துணி தைச்சி பழக்கி விட்டாங்க கட்டிங் பழக்கி விட்டாங்க எங்களுக்குத் தேவையான டிரெஸ்ஸுகளை அங்கேயே தைச்சிட்டு பழகிட்டோம் அப்புறம் க சுய வேலை சுய உதவிக் குழு மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் மானியமாட்டம் கிடச்சுதுன்னா இன்னும் நாங்கள் முன்னேறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்